ஆ வணக்கம் சார் ஒன்னுல்லை சார் உங்கள் இன்ஸ்ட்யூஷன் ஃபோல்க் டான்ஸ் சொல்லி தரதாக நான் கேள்விப்பட்டேன் ஆ ஓகே சார் உங்கள் மாரி ஃபோல்க் டான்ஸ் வந்து எவ்வளோ நாளில் சார் கற்றுக்கலாம் ஆ ஓகே அப்போது வந்து நம்மளோடய எஃபக்ட்டு ஹார்டு ஒர்க்கை பொறுத்து தான் கற்றுக்க முடியும்றிங்க ஆக்ஷுவலா வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருந்திங்க சார் ஸோ நீங்கள் அதனால கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன் ஸோ நீங்கள் நல்லா சொல்லி தரதாக கேள்விப்பட்டேன் எனக்கும் வந்து ஃபோல்க் டான்ஸ் கற்றுக்குணுன்றது ஆசை ஆ ஓகே சார் ஸோ உங்கள் உங்கள் இன்ஸ்ட்யூஷனில் வந்து பீஸ் எவ்வளோ சார் ஓ அப்பிடியாங்க சார் சரி ஓகே சார் நான் வந்து நாளையிலருந்து இங்கே வந்து ஜாய்ன் பண்ணிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ